ஆமாங்கண்ணா சொல்லுங்கள் மைசூர் ரோஸுங்களா சரிங்கண்ணா உங்களுக்கு என்ன டேட்டில் வேணும்ங்க இப்போது அவைலபிளாக இல்லைங்களேண்ணா இப்போது ஒன்றும் வரல அங்கே வர இடத்துலந்து ரொம்ப மலைங்களாட்டக்குது அதனால் வந்து லோடு லேட்டாக தான் வரும் அப்படின்னு இப்போ தான் ட்ரைவர் ஃபோன் பண்ணாருங்க உங்களுக்கு எந்த தேதியில் வேணுங்கண்ணா சரிங்கண்ணா தேதிங்கண்ணா பதினாறாந்தேதிங்களா எவ்வளோ வேணும்ங்கண்ணா ஒரு கேஜி இருந்தால் போதுங்களாண்ணா சரிங்க சரி உங்கள் அட்ரஸ் சொல்கிறிங்களா இல்லை நீங்களே வந்து வாங்கிக்கிறீங்களாண்ணா இல்லைண்ணா நாங்கள் எங்களுக்கு பக்கமாக இருந்தால் அது போகிற ரூட்டாக இருந்தால் வந்து நாங்கள் டெலிவரி பண்ணுவோம்ங்க இல்லைன்னா வந்து நீங்கள் தான் வாங்குற மாதிரி இருக்கும்ங்கண்ணா அதுக்கு தனியாக சார்ஜ் ஆகுங்க அது அன்னைக்கு பூவோட சிச்சுவேஷனை பொறுத்து அந்த விலைக்கோட பத்து சதவீதம் வரும்ங்க பூலேந்து பத்து சதவீதம் வரும்ங்க போவீங்களா அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணா நீங்கள் சொன்னீங்கனா வந்து அந்த வழியாக வரும்போது வேணுனா கூப்புடுறேன் நீங்கள் வந்து நின்று வாங்கிக்கங்க அந்த இடத்துலலா என்ன பங்க்ஷனுங்கண்ணா மேரேஜுங்களா ஒரு கேஜி எப்படிங்கண்ணா பத்தும் ரெண்டு கேஜி வாங்கிக்கங்க சரி சரிங்க சரி சரிங்கண்ணா வேறு ஏதா பூ வேணும்ங்களா அது ஒன்று மட்டும் போதும் தானா சாமிங்கி மல்லிகைப்பூ முல்லை எல்லாம் இருக்குதுங்க கனகாம்பரம் அதனால் வந்து நீங்கள் ஆ ரோஸ்லாம் இருக்குது நீங்கள் என்ன கேட்டாலும் அது இருக்குது நம்ம வாங்கி கொடுத்துக்கலாங்கண்ணா நம்மட்ட எல்லாம் ரெடியாக இருக்கிறதுல்ல வர ஆர்டர அப்படியே குடுத்துட்டு தான் இருக்கிறேங்கண்ணா மைசூர் ரோஸ் கன்ஃபார்ம் வாங்கிக்கங்கண்ணா நீங்கள் டேட்டு பதினாறாந்தேதி தான் சொல்லியிருக்கிறீங்க எனக்கு பதினாலாந்தேதியே கூப்பிட்டு ஒரு வாட்டி ஞாபகப்படுத்தி விட்ருங்க லோடு வரும்போது அப்புறம் உங்களுக்குன்னு ஒன்று போட்டு விடுறேன் நான் இன்னைக்கி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குதுங்க ஏன்னா நேற்று வந்த பூ தான் இன்னைக்கி வைச்சிட்ருப்போம் அதனால் இன்னிக்கு கம்மியாக தான் இருக்குது இன்னைக்கு வந்து மழை பெய்றதுனால நாளைக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும்ங்க அது ப்ரைஸ் வேரி ஆகிட்டு தான் இருக்குது ஆமாங்க ஆ ஒரே நாளில் ம் சொல்லுங்கள் இல்லை இல்லை நீங்கள் ஆர்டர வாங்கிட்டுக்கூட கையில்கூட கொடுத்துக்கலாம் இல்லைனா ஃபோனில் அனுப்பிக்கலாண்ணா இப்போ பேசுகிற நம்பர் தான் கூகுள் பே நம்பருங்க நீங்கள் வந்து பூ கையில் வாங்குனதுக்கப்றம் நீங்கள் அமௌண்ட் வந்து பே பண்ணிக்கலாம் ஆ இருக்குதுங்கண்ணா லோடு ஏற்றிட்டு வர்றதை தர்றதுங்க அது ஒரு நாள்கூட டிலே பண்ணுறதுல்ல இந்த மாதிரி விசேஷன்னு சொல்லிட்டிங்கள்ல அதனால் லோடு வந்தோன்னையே சாட்டிவிட்றதான்னங்க அ ஆ சரி ஓகே ஆ சரி